அண்ணே எங்கண்ணா ஒரு ஹெட்செட்டு வாங்கினேன் ஹெட்செட்டு வீவோண்ணே என் ஃபோனு சரி கம்பெனி ஃபோனு பிராண்டடே வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீவோ ஹெட்செட்டே கொடுத்து வாங்கினேன் ஏதாவது கடையில் போய் கேட்டேன் எங்கெங்கே லோக்கல் பூர்விகாவில் தான் சரி ஹெட்செட் இல்லை எங்கேயோ போகிற வர வர அர்ஜென்டுக்கு பேசுறத்துகூட சிரமமா இருக்குது இதாச்சும் சும்மா ரிலாக்ஸாக இருக்கும் போது கூட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாது ஃபோனை அப்படியே வெச்சுட்டு கேட்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சி ஹெட்செட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி ஹெட்செட் வாங்கினேன் பழசே செம்மையாக அப்படினா கொஞ்சம் யூஸ்ஸாக இருக்கும் நம்மளும் வந்து சிரமம் பட தேவையில்ல சிம்பிளாக வந்து அதாவது எப்படின்னா கேஸ்வலாக வழக்கம் போல என்ன பண்ணுறோம் பண்ணிட்டு பாக்கெட்டில் மட்டும் போட்டு ஹெட்செட்டு காதில் வெச்சுக்கிட்டு நம்ம பாக்கெட்டில் போட்டு ஃபோனை போட்டுட்டு கேஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு நம்ம கேஸ்வலாக எல்லா வேலையும் பார்க்கலாம் நம்ம பாட்டுக்கு அப்படியே நான் ஒவ்வொரு விதமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நினைச்சேண்ணா கடைசியில் பார்த்தா ஏனால் அந்த கேளுங்கண்ணா நான் பாட்டுக்கு சரி போயிட்டு கேட்டேன் கடைக்காரன்ட்ட கேட்டேன் கடைக்காரன் வந்து சொன்னான் இந்த மாதிரி ஹெட்செட் வேணுண்ணே அப்படின்ன வீவோ அதுலேருந்து வேணுண்ணே வீவோ ஃபோனுக்கு அப்படின்னு

என்னென்னமோ சொன்னாங்கண்ணா நானும் சரி என்னாடா இவன் இப்படி சொல்கிறான் சரி நம்மளும் இதே அவங்க கொஞ்சம் நம்பளை உற்சாகப்படுத்தற மாதிரி சொன்னால் நம்மளும் நம்ம கொஞ்சம் இதாவோம் நானும் சரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னடா இதுனு பார்த்தேன் அப்புறம் பிராண்ட்டட் சொன்னதுங்கினால கேட்கும் இது கால் பேசுனிங்கனால் நீங்கெல்லாம் லாங்கில் வெச்சசு நீங்கள் பேசினா கூட கேட்கும் நீங்கள் இப்படி மைக்கை பிடிச்சி தான் பேசணும் சில அப்படிலான் சொன்னாங்கண்ணே என்கிட்ட சரி நானும் நினச்சேன் சரி இபப்டிலான் சொல்லுறாங்க சரி பரவாயில்லையாட்ருக்குது நல்லா இருக்குதுனு சொல்லிவிட்டு எட்நூறுவாய் போட்டு வாங்கினேன் எட்நூறுவாய் போட்டு எட்நூறு சில்லறை போட்டு வாங்கி இப்போ பார்த்தா போக போக போக ஒன்றுமே கேட்கலண்ண ஒன்றுமே கேட்கல ஒயரு பேர்ந்துக்கிட்டு வருது மைக்கை பிடிச்சி நல்லா அழுத்தி கத்தி பேசுனா தான் கால் பேசுறதே கேக்குது அப்புறம் காதில் வெக்கிறதுக்கே கம்ஃபர்ட்டாக இல்லை ஸ்டார்டிங் இதாக இருந்தேன் சரி இப்போ சுத்தமாக இல்லை கடைசியில் பின் ஒயர்லாம் பார்த்திங்கனா ஃபோனில் ஒழுங்காக பிளக்கு சில டைம் எடுக்காது சில டைம் லூஸ் ஆகி வெளியே வந்துடுது மனசே விட்டேண்ணா இந்த இது என்னடா இவ்வளோ போட்டு காசு போட்டு வாங்கி பிராண்ட்டெட்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்காண்ணா அப்படியே ஏ இதிலயே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சுனா அது எங்கடா நம்ப ஒரு இதாக இன்ட்ரஸ்ட்டாக ஒரு பாசிட்டிவ்வாக பரவாயில்ல நல்லா இருக்குது நம்ப வந்ததுக்கு நல்ல லாபம்னு நினச்சி பார்த்தா எனக்கு கடைசி நெகடிவ்ண்ணணே எல்லாம் செம லாஸ்ஸாக போச்சுண்ணா